இந்தியா வந்து சந்திக்கும் சவால்ன்னால் பொருளாதாரத்தில் வந்து ரொம்ப வீழ்ச்சி அடைகிறமாதிரி இருக்குது ஒரு நேரத்தில் பொருட்கள் வந்து விலைகள் ஏற்றமாகவும் ஒரு நேரத்தில் வந்து குறைவாவும் இருக்குது இது வந்து மக்களை பெரிதும் பாதிக்கிறது அவங்க சம்பாதிக்கின்ற அந்த பணத்துக்கு தகுந்தமாதிரி அவங்க வாழ முடியல அவங்க ஊரில் வந்து அதிக பணம் கொடுத்து வாங்க வேண்டியதாக இருக்குது அந்த நேரத்தில் அவங்களுக்கு வந்து பணப்பற்றாக்குறை ஏற்படுது வேலை இல்லாமல் போகுது இந்தமாதிரி இதெல்லாம் வந்து இருக்குறங்காட்டி இதுக்கு என்ன தீர்வு அப்படின்னு பார்த்திங்கன்னா மக்கள் வந்து மக்கள்கிட்ட ஒரு விழிப்புணர்வு கொடுக்கணும் அதேப்போல் அரசாங்கமும் வந்து என்ன ரீதியான ஒரு சவாலை சந்திக்கிறோமோ அதை வந்து மேம்படுத்துறக்கு என்னென்ன வழிகள்இருக்கு யாரை ஹெட்டாக போட்டால் அந்த வேலை நடக்கும் அப்படிங்குறது முன்னேறணுங்கிறது வந்து அரசாங்கம் வந்து ஒரு தீர்வு கொண்டு வரணும்